எனக்கு டெய்லரிங் தெரியும் அப்புறம் ஆரி ஒர்க்கு எம்ராய்டிங் இதெலாம் தெரியும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா பழகணுன்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு போயிட்டு இருக்கேன் அது போக இந்த மொபைலில் டெய்லர் ப்ரோ அந்த இது பார்த்து பழகிட்டு இருக்கிறேன் அதுக்கு நீடிலு த்ரெட்டு சிஸ்சரு அப் பாபினு இதெல்லாம் தேவைப்படுது அப்புறம் கோ பக்கத்துலெலாம் துணி வாங்கி கொஞ்சம் தைச்சிட்டு இருக்கேன் அப்புறம் சமையலெல்லாம் கொஞ்சம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு அளவுக்கு சமைத்தேன் கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லாவே சமைக்கிறதுக்கு ஆரமிச்சுட்டேன் ஃபோன் பார்த்து நல்லா நான்வெஜ்ஜூ வெஜ்ஜு சுவீட்டு காரம் இதெல்லாம் செய்கிறக்கு ஆரமிச்சுட்டேன் இதை எனக்கு நல்லாவே கற்றுக்கிட்டேன்